எங்கள் பகுதியில் மொத்தமாக அஞ்சு தனியார் மருத்துவமனையும் ஒரு அர அரசு ஆரம்பம் சுகாதாரம் நிலையமும் இருக்குது தனியார் மருத்துவமனைன்னா பெரிய மருத்துவமனை எல்லாம் கிடையாது சின்ன சின்னதாக ஒரு நா அஞ்சு மருத்துவமனை இருக்குது ஒரு மருத்துவமனையில் ஒரு ரெண்டு டாக்டர் வேலை பார்க்குறாங்க மற்ற மருத்துவமனைகள் எல்லாம் மருத்துவமனைக்கு ஒரு டாக்டர் மாதிரி வேலை பார்க்குறாங்க மொத்தமாக எல்லாம் மருத்துவமனையும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பகுதியில் ஒரு ஏழு மருத்துவர்கள் இருக்கிறாங்க ஏழு மருத்துவர்கள் மட்டும் இல்லாமல் செவிலியர்களும் நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க நர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பக்கத்திலேயே தங்கி அந்தந்த மருத்துவமனையில் வேலை செய்யிறவங்களும் இருக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி பக்கத்து ஊர்லில் இருந்து இல்லை கொஞ்சம் தூரத்தில் ஒரு அரை மணி நேரம் பயணத்தில் வந்து வேலை செய்கிறவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க அப்போ கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ மருத்துவம் கல்வி படிக்கின்ற அளவுக்கான கல்வி நிறுவனங்கள் எங்கள் ஏ இப்போ ஏரியாவில் இல்லை அதே மாதிரி பயிற்சி அளிக்க போதுமான கல்வி நிறுவனங்களும் இல்லை நர்ஸுக்கு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்த மாதிரி மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் பயணம் பண்ணி போய் படிக்கின்ற மாதிரி ஒரு கல்லூரி இருக்குது அதை விட்டோம் அப்படின்னா ஒரு மறுபடியும் வந்து ஒரு ஒன்றை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பயணம் பண்ணி போய் படிக்கின்ற மாதிரி ஒரு நாலு அஞ்சு மருத்துவம் கல்லூரிகள் இருக்குது நர்ஸிங் மாணவங்கள் எல்லாரும் வந்து அங்கே போய் தான் படிக்கிறாங்கள் மிக அருகாமையில் அப்படின்னா எதுவும் கிடையாது கொஞ்சம் பயணம் பண்ணி போய் படிக்கின்ற மாதிரி தான் இருக்குது